கல்வி அறிவு பெற்றவர் கொள்கைகளை கடைப்பிடிப்பவராக இருக்க வேண்டுமென்று அவசியம் இல்லை எனின் கல்வி கற்றவர்கள் முழுமையான கல்வியை பெற்ற போதிலும் அவரவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப அவர்களின் நடைமுறை வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன நடத்தையிலும் மாற் மாற்றங்கள் ஏற்படுகின்றன அதிகப்படியாக தீவிரவாத செயல்களில் ஈடுபடுபவர்களும் அதிகம் பட்டதாரி இளைஞர்களாகவே உள்ளனர் சமீபத்தில் அரசாங்கம் அவையில் கூட இளைஞர்கள் வந்து தகாத செயல்முறைகளில் ஈடுபட்டுள்ளனர் அதற்கு காரணமாக வேலைவாய்ப்பின்மையே கா காரணம் காட்டுகின்றனர் ஏ ஏனென்றால் கல்வி அறிவானது ஒருவருடைய ஒட்டு மொத்தம் மன திறமைகளையும் வெளிக்காட்டுவதாகவும் தற்போதைய இளைஞர்கள் அதை முழுமையாக பயன்படுத்திறாமல் தகாத செயல்களில் ஈடுபட ஆரம்பிக்கின்றனர்